ஹலோ ஆ உதயா சலூன்க உதயா உதயா சலூன் ஆமாம் ஆமாங்க ஆ பண்ணலாங்க பண்ணலாங்க எப்போ பண்ணணுங்க ஐ எல்லா பண்ணுறோங்க உங்களுக்கு என்ன பண்ணணுன்னு சொல்லுங்க ஆ எல்லாமே பண்ணுவோங்க எல்லா பண்ணுறதும் இருக்குதுங்க இ எல்லாமே பண்ணுறோங்க எப்போ வரோ எப்போ பண்ணணும்னு சொல்லுங்க அன்றைக்கி வர சொல்கிறேங்க இல்லை இன்றைக்கி வேண்டாங்க இன்றைக்கி எல்லாம் அங்கே க நிறைய கூட்டம் இருக்குதுங்க நீங்கள் புதன் கிழம வாங்க புதன் கிழம வாங்க புதன் ஆ புதன் கிழம வாங்க ஆஆ பணம் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லை இல்லை அதே இப்போது உள்ள மாடலெலாம் நிறைய மாடலெலாம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாங்க பணம் அதெலாம் சரி சரி சரி யார் யாருக்கு பண்ணணுங்க இப்போ உங்களுக்கு தான் பண்ணணுமா ஆ இல்லை இல்லை அதெலாம் நல்லா பண்ணுறோங்க ஆமாம் ஆமாம் டை அடிக்கணுங்களா அதுதான் நீங்கள் புதன் கிழம வாங்க மற்ற அன்றைக்கிலாம் கூட்டமாக இருக்கும் புதன் கிழம நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் இருப்போம் அன்றைக்கி வாங்க இல்லை ஆ அன்றைக்கே பண்ணிடலாம் அன்றைக்கே பண்ணிணோம்னா கொஞ்சம் ச அதிகமாக செலவாகும் ஐநூறுருவால ஆகிருங்க ஐநூறுருவா அகுங்க சரி வாங்க வாங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாரி பண்ணிக்கலாம் சரி சரி அவங்களுக்கு சரி வாங்க இப்போ தான் புது புது மாடலெலாம் இருக்குது எல்லாம் கட் பண்ணி விடலாம் சரி சரி சரி

சரி சரி ஆ சரி சரி வாங்க வாங்க வாங்க ம் ம் வரும்போது ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு சொல்லிவிட்டு வாங்க ஆ ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ஆ சரி சரிங்க சரிங் சரிங்க ஓகே ஓகே சரி வாங்க வாங்க